எங்கக்கிட்டையும் காயின்கள் இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய இருக்குது கூழாங்கற்கள் எல்லாம் நிறைய இருக்குது அது எங்கே கொண்டு போய் செக் பண்ணுறதுன்னு டீட்டெயில்ஸ் விவரமாக எங்களுக்கும் தெரியாது தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா இங்கே கோயம்புத்தூரில் காயின்ஸ் எக்ஸ்பிஷன் நடக்கும் என் ஃப்ரெண்டு ஒரு தடவை அந்த எக்ஸ்பிஷனுக்கு போய் இந்த மாதிரி காயின்ஸுக்கெல்லாம் அதோடய மதிப்பு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு சொல்லி சொன்னாரு கொண்டு போய் எல்லாம் காட்டுனாங்க அந்த காயினோடய மதிப்பு என்ன ஏதுன்னு பார்த்தாங்க அங்கேயும் நிறைய பேர் வந்து இந்த காயினோடய மதிப்பு என்ன ஏதுன்னுலாம் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஆனால் மற்ற பொருளுக்கு டீட்டெயில்ஸ் எப்படி என்ன இந்த கூழாங்கல்லோ இல்லை மற்ற பழ பழங்காலத்து பொருட்களோ இதுக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது டீட்டெயில்ஸ் கேட்குறதுனு எதுவுமே கவர்மெண்ட்டே இங்கே சரியாக தெரியல வெளிநாடுல வேணால் அந்த மாதிரி சீக்கிரமாக தெரிஞ்சுக்கலாம் ஆஃபர் இருக்குது இங்கே தெரிஞ்சாலும் அதை கவர்மெண்ட் வந்து அபகரிக்கதான் பார்க்குது ஒழிய அதை பாதுகாப்பு பண்ண பார்க்கறதில்ல முடிஞ்சளவுக்கு அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ரீசன் எங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்